இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பிரச்சனைதான் பெரும் சவாலாக இருக்கும் பிற்காலத்தில் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறையா கவர் அரசாங்கம் மூலிமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க இருந்தாலும் இது போதிய அளவாக இருக்குமுன்னு நினைக்கல இப்போ மக்கள் தொகை அதிகமானதுனால் இடப்பற்றாக்குறை விவசாயப்பொருட்கள் உற்பத்தி திறன்க்கு அதிகப்படுத்தணும் ம மற்ற தொழில்கள் அதிகப்படுத்தணும் அப்புறம் வந்து நிறையா வந்து உடல் நலப்பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி போன்ற ஏகப்பட்ட இதெல்லாம் பொருளாதாரத்தில் நிறையா பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கமே வந்து அதிகமாகிட்டே போயிட்டிருக்கறனால வந்து நிறையா சமூக பிரச்சனைகள் வந்து வழி வகுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் மற்றபடி மருத்துவம் கல்வி அது மாதிரி அடிப்படை வசதிகளுக்கு எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி பண்றதுக்கு பெரும் சவாலாக பிற்காலத்தில் வந்து அமையும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து அடுத்து அடுத்து உருவாகிக்கிட்டே இருக்கும் சமூக பிரச்சனை வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால் அதிக போய் அதிகமாக போயிட்டே இருக்கும் இதனால் வந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகைக்கான மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போயே நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகைகள் போய்விட்டதனால் இன்னும் பிற்காலத்தில் அதிகளவில் வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே போக போக நிறையா இந்தியாவுக்கு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவாலான பிரச்சனைகள் நிறையா உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை பிரச்ச பிரச்சனைகள் வந்து எது எதிர்கால சங்ததிகளுக்கும் நிறையா பிரச்சனைகள் உருவாகும்